இப்போ வந்து ட்ரில்லிங் மிஷினெலாம் வந்திருக்கறதுனால அது வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது முதல் ஆரம்ப காலத்துலெலாம் வந்து நாங்கள் வந்து ஆணி அடிப்போம் அப்புறோம் ஆணி அடிச்சுட்டு உட்கார்ந்து இது பண்ணுவோம் அப்புறோம் ஹவுஸ் ஓனர்ட்டெலாம் திட்டு வாங்குவோம் இப்போல்லாம் வந்து ஹவுஸ் ஓனருக்கு தெரியாமைலே வந்து ட்ரில்லிங் மிஷின் வச்சுருக்கறதுனால வந்து சர்ரு டர்ரு டர்ருன்னு அடிச்சுட்டு விட்டுடறோம் ஆனாலும் வந்து ஹவுஸ் ஓனர் அதை எப்படியோ கண்டு பிடிச்சிட்றாங்க ஸோ அவங்கள சமாளிக்கிற மாதிரி ஃப்யூச்சரில் வந்து இன்னும் ஒரு சத்தம் வராத ஒரு ட்ரில்லர் வந்தா நல்லா இருக்கும் இப்போத்தைக்கு இருக்கிற ட்ரில்லர் வந்து நல்லா தான் இருக்குது அது வந்து மனுஷங்கள் நம்ம எல்லோருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது வந்து பாஸிட்டிவாகவும் இருக்குது